இப்போ பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்துட்டு சேர மன்ன சேரர் சோழர் பாண்டியர் இந்தமாதிரி மூணு புகழ்பெற்ற மன்னர்கள் இருந்தாங்க மூணு புகழ்பெற்ற மன்னர்களையும் இப்போ சே நம்ப இ தமிழ்நாடு பகுதி வந்து சோழ சோழ மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க இந்த மூணு மன்னர்முமே ரொம்ப நல்லவங்கதான் மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து செய்கிறவங்க பாண்டிய ம இப்போ சேர மன்னர்களுக்கு வந்துட்டு நம்ப சோழர்க்கு வந்து வில் இருக்கும் பாண்டியர்களுக்கு புலி இருக்கும் சோழர்களுக்கு அம்பு இருக்கும் இந்த மாதிரி மீன் வா மீன் புலி வில் இந்த மாதிரி மூணு சினம் கொண்ட மாதிரி அந்த மன்னர்கள் வந்துட்டு வச்சு ஆட்சி செஞ்சாங்க ஆட்சி செய்யும்போது சோழர்கள் கட்டியதுதான் தஞ்சை பெரிய கோட்டை தஞ்சை பெ மதுரையில் இருக்கற த பெரிய கோவில் மீனாட்சியம்மன் கோவிலெலாம் இதை வந்துட்டு நம்ம புக்கிலையும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த மூணு மன்னர்களும் சேர்ந்து போர் புரிஞ்சது அந்த மாதிரில்லாம் புத்தகத்தில் நாங்கள் வாசிச்சுருக்கோம் அதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறமேட்டுக்கு கல்லணை கட்டினதுதான் சோழ க பாண்டிய மன்னர் தான் அந்த இது எவ்வளோ ஒரு கடல் எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் அந்த கல் இன்னும் அந்த சோழர்கள் கட்டிய அந்த சோழர்கள் வச்ச கல் அந்த தண்ணி வந்துட்டு அரிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு சிறப்பம்சமானது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தஞ்சாவூர் பெரியக் கோவில் அதில் வந்துட்டு அந்த ஆயிரம் கால் மண்டபம்லாம் அவங்கதான் கட்டினது அந்த மன்னர்கள் தான் கட்டினது ஆயிரங்கால் மண்டபம்லாம் ஆயிரங்கால்கள் உடைய மண்டபம் அதில் இன்னும் ஒன்றுக்கூட இடியலை த எந்த ஒரு உலகத்தில் எவ்வளோ எந்த ஒரு கோவில்லும் நடக்காதது அந்த தஞ்சை பெரியக் கோவிலோடய கோபுரத்தோடய நிழல் வந்துட்டு கீழே விழாது அப்படின்னா பார்த்துக்கோங்க அதோடய சிறப்பம்சம் அந்த கல்லெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது கல்லணை கல்லணை கட்டினது இந்தமாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் புக்கில் வாசிச்சுருக்கோம் புக்கில் எக்ஸாமோ கொஸ்டினெலாம் வந்துருக்குது இந்தமாதிரிலாம் நிறைய இருக்குது